நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்தவொரு யுனிவர்சிட்டியும் கிடையாது அங்கே போகணுன்னா சேலம் பெரியார் யுனிவர்சிட்டி இருக்குது அதிகபட்சம் போகணுன்னா திருச்சியில் பாரதிதாசன் யுனிவர்சிட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பெண்களுக்கான கிராமப்புற மக்களுக்கான சம வாய்ப்பு இருக்கிறதாகதான் தெரியுது ஏன்னால் அங்கே உமெண்ட்ஸ் ஸ்டடீஸ்னு ஒரு கோர்ஸே இருக்குது அது எனக்குத் தெரிஞ்ச சர்க்கிள்லேயும் அந்தக் கோர்ஸ் படிச்சுட்டுருக்காங்க நிறைய வந்து கிராமப்புற மக்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிக்கிறதை நான் பார்த்துருக்கேன்